இந்தியாவில் மருத்துவ வசதி கம்மி தான் மற்ற நாடுகளும் ஒப்பிடும் போது நாங்கள் போவோன்னா ரொம்ப தூரம் போகணும் மருத்துவ வசதி போகணுன்னா ஒழுங்காகலாம் சுத்தமாக இருக்கிறது இல்லை நாங்கள்லாம் கைக்கா வயதானவங்க போய் கியூவில் நிற்கணும் போய் நிந்து போய் வர்றதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடுது எந்த வேலைக்கும் போக முடிகிறது இல்லை இந்த பிபி சுகர் இருக்கிறதுக்கு மட்டுந்தான் இந்த இல்லம் தேடிய மருத்துவ மருத்துவம் வந்து வந்து கொடுக்குறாங்க மீதி நோய்க்கு எதுவும் கொடுக்குறது இல்லை அதனால கொஞ்சம் நல்ல மாதிரி நல்ல மாதிரி சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிற மாதிரி ஒரு இப்போ நீங்கள் பஞ்சாயத்துக்கு ஒன்று இருக்கிறது கிராம ரெண்டு கிராமத்துக்கு ஒரு மருத்துவ வசதி செய்கிற மாதிரி ஒரு ஒன்று அமைத்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு ந நல்ல ஒரு பாதுகாப்பா பாதுகாப்பான ஒரு ஒரு மருத்துவம் எங்களுக்கு தேவைப்படுகிறது மற்ற நாடோடு தமிழ்நாட்டை இது இந்தியாவில் மருத்துவ வசதி கம்மி தான்